நான் வந்து சேத்துப்பட்டு தான் சேத்துப்பட்டில் வந்து நான் மாதாக்கிட்ட நான் அதிகமாக போவேன் லூர்து நகர்லியே இருக்கிற மலைமாதா அங்கே இருக்கிறாங்க மலை கோயிலுக்கு போவேன் நல்லா வேண்டுதல் பண்ணுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் எங்கள் வீட்டுக்காருக்கிட்ட இருக்கும் போது அதனால அவங்க வேற நாங்கள் வேறையா இருந்தாலும் குடும்பம் ஒன்னா இருக்குதேன்றதுக்காக இன்னும் ஒற்றுமையாக அதிகமாக இருக்கனுன்றதுக்காக நான் என்ன பண்ண மாதாக்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுவேன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கோ கம்பி வேலை செய்கிறாங்கோ இன்னும் அதிகமாக வேற எதாச்சும் வேலை கம்பெனி மூலியமா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர் அந்தமாதிரி போகாத காரணத்துக்காக நான் என்ன பண்ண நானே ஒரு முடிவெடுத்தேன் மாதா மே உன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் எனக்கு இந்த வேலை கொடுக்கணும் அப்படி சொல்லி நான் வீட்டு வேலைதாம்மா செஞ்சேன் வீட்டு வேலை செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டு வேலையும் வீட்டுக்காருக்கிட்டையும் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப பண்ணிவாருங்கோ வீட்டில் குடும்பத்துலையும் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்ம அப்படியே கஷ்டத்த வச்சிக்கின்னு நான் என்ன பண்ணிணேன் வீட்டு வேலைங்களுக்கு வேலைங்களுக்கும் போயினு இருந்தேன் வேலைங்களுக்கு வெளி ஊருக்கு வேலைக்கு போயினு இருந்தேன் ரொம்ப தூரலாம் போவேம்மா நான் போளூரு தச்சான் பாடி அப்புறம் இந்த பரிகள் பட்டுங்கோ நிறைய வேலைங்களுக்கு நான் மண் பானல்லாம் மண் வேலைல்லாம் நிறைய தூக்கி வேலை ரொம்பவே கஷ்டப்பட்ருக்கேன் அப்பறம் அழுவேன் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மா வீட்டில் நான் செல்லமா வாழ்ந்து வளர்ந்து எங்கள் வீட்டுக்காரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிஜமா ஓப்பனா சொல்கிறேம்மா ப்ராமிஸ்ஸாக சர்ச்சாண்ட்ட இருந்து சொல்கிறேன் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அந்தமாதிரி கஷ்டப்பட்டுனு இருக்கும் போது நான் மாதா அம்மாக்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணுவேன் சின்ன குழந்தைலேர்ந்தே ரொம்ப தூரம் வேலைங்களுக்குலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டதனால நான் ரொம்போ ப்ரேயரும் பண்ணுவேன் சின்னதுலேர்ந்து நான் ப்ரேயர் பண்ணுவேன் இவ்வளோலாம் எங்கள் வீட்டில் நல்லா செல்லமா வளர்த்துட்டு நான் போன இடத்துல ரொம்ப கஷ்டப்படம் போது அதிகமாக நான் வந்து எங்க மாதாவும் நம்புவேன் வேளாங்கண்ணி மாதாவும் நான் நம்புவேன் இவ்வளோ துரத்தில் இருக்குறாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன பையனாக இருக்க என் பையன் வந்து சின்ன பையன் பெரிய பையன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறான் சின்ன பையன் வந்து அப்போதான் பிறந்துருந்தான் பிறந்து மூணு மாசம் கூட ரெண்டே மாசத்தில் நான் கீழே படிலேருந்து மேல் படி வரைக்கும் ஓப்பன்னா சொல்கிறேன் மாதா மேலே நம்பிக்கை வச்சு நான் முட்டி போட்டுன்னு போனது உண்மைம்மா இது வந்து இதுக்காக நான் பேசல சீரிஸாக நான் பேசுகிறேன் அதனால நானு முட்டி போட்டுன்னு போனேன் மாதா வந்து அந்த அருள் ஆசிர்வாதம் எனக்கு நிறைய கொடுத்தாங்க முட்டி போட்டுட்டு வந்ததுனால்